நான் போய்விட்டு இருந்தேன் நான் போய்விட்டு இருக்கும்போது அவங்க சுற்றுலா பயணிகள் வந்தாங்க அவங்க என் கிட்டே வழி கேட்டாங்க கொடிவேரி கொடிவேரிக்கு போகிறக்கு வழி ஏதுன்னு சொல்லிக்கேட்டாங்க நான் சொன்னேன் இந்தமாதிரி இந்த வழில போனாக்கால் கொடிவேரி வரும் அப்படின்னு கொடிவேரி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிக் கேட்டாங்க நான் வந்து கொடிவேரி அணை நீர்வீழ்ச்சி சுற்றுலாத்தலமாக இருக்குது சுற்றிலும் புல் வெளியாக இருக்குது அங்கே மீனெல்லாம் இருக்குது மீன் பிடித்து அப்போவே ஃப்ரை பண்ணிக் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் அப்புறம் சினிமா சூட்டிங் பார்ட்டுனு சொன்னேன் ஆ அப்படியா அப்படியெல்லாம் இருக்கா சரி நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போகிறேன் சொல்லி எனக்கு நன்றி சொல்லிவிட்டு போனாங்க